இப்போ நகரப் பள்ளிக்கும் கிராமப் பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா நகரப் பள்ளியில் வந்துட்டு இங்கேருந்து ஸ்கூல் பஸ்ஸே வந்துட்டு பசங்களெலாம் ஏற்றிட்டு போயிரும் அப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போகிறப்ப அவங்களுக்கு வந்து பேக்கு வெயிட்டு புக்கு வச்சுருக்குற வெயிட்டு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ ஸ்கூலுக்கு போகும் போது ஒரு டிசிப்ளினா லைனில் போயிட்டு லைனில் வருவாங்க எங்கே போனாலும் ரெஸ்ட்ரூமே போனாலும் கையை ஹோல்ட் பண்ணி தான் போயிட்டு ஹோல்ட் பண்ணிதான் வருவாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க ஃபுட்டும் கரெக்டாக நேரத்துக்கு தண்ணியும் கரெக்டாக நேரத்துக்கு எல்லாமே கரெக்டாக வந்துட்டு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் ஆனால் கிராமப்புற பகுதிகளில் வந்துட்டு கரெக்டான டையமுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் ரெஸ்ட்ரூம் போகிறதுக்கோ அதுக்கோ எதுவுமே என்ன பண்ணமாட்டாங்க அப்படினாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆமாம் ஏன் ஏன் அப்படினாக்கா கழிவறை வந்துட்டு நகரப்புற பள்ளியில் நீட்டாக வச்சுருப்பாங்க கிராமப்புற பள்ளிகளில் வந்துட்டு கொஞ்சம் இது ஒன்றுனு ரெண்டு டாய்லெட் தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்கனா பிள்ளைங்க வந்துட்டு வெளில போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ வெளில போயிட்டு வரும் போது என்ன ஆகும் அப்படினாக்கா அவங்களுக்கு கொஞ்ச இன்ஃபெக்ஷனு அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுல்லாமல் ப்ராப்பராக வந்துட்டு தண்ணி குடிக்க மாட்டாங்க ப்ராப்பராக சரியா சாப்பிட மாட்டாங்க அதனால என்ன ஆகும் அப்படினாக்க அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன் பிரச்சின அல்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புருக்கு அது இல்லால் கிராமத்தில் கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் வந்து நமக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கனா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஏன்னால் சத்துணவு சாப்பாட்டில் நல்ல சுண்டல் முட்டை அது எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அதுதான் அந்த மாதிரி ஃபுட்டை தான் என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் போடுவாங்க ஆனால் நகரப்புற பள்ளியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுவாக இருக்கும் ஃபுட்டு வந்து வீட்டில் பிள்ளைங்க அடம்பிடிச்சி பாஸ்டா மேகி பீட்ஸா பர்கரு அது மாதிரி தான் ஃபுட் ஐட்டம் விரும்புவாங்க அதனால என்ன பண்ணுது அப்படினாக்க அவங்க வயிற்றுக்கு சேராமல் வயிறு வலி வருது அது மாதிரி நிறைய பிரச்சினைகள் வருது அது செரிமான கோளாறு அப்படின்ட்டு கிராமப்புற பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கனா கம்பு கம்ம கம்மஞ்சோறு கேழ்வரகு சோறு அது மாதிரி இது பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஹெல்த்தியாகவும் அவங்களுக்கு எல்லாமே தேவையானது எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் ஏபிஎல் மெத்தெட்டில் வந்துட்டு சொல்லித் தராங்க அப்போ வந்துட்டு எஜுகேஷன் வந்து சூப்பராக இருக்கும் பிரைவேட்டை கம்ப்பேர் பண்ணும் போது கவர்மெண்ட்டு இப்போ சேம் லெவலாக எல்லாமே கொண்டு சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டாங்க அதனால பிள்ளைங்கள பிரைவேட் ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குது